ஹலோ மொபைல் கடைக்காரங்களா ஆ நாங்கள் மூக்கனூர்லேருந்து சந்தானலட்சுமி பேசுகிறேங்க ஃபோன் வேணுங்க எடுக்கணும் ஆ டச் ஃபோன்தாங்க ஆ ஒரு பத்தாயிரத்திலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் ஆ அது ஆ அதில் ரேட்டோடைய டீட்டெய்ல் எல்லாம் சொல்லுங்கள் டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்கள்

சரிங்க ஆ ஆ ஆ சரிங்க ஆ சரிங்க நாங்கள் ஈஎம்ஐல எடுக்கலான்ட்டு இருக்கிறோங்க

ஆ சரிங்க ஆ அதை எப்படி கட்டுறதுங்க

ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ கட்டிடுறோங்க ஆ ஆ கடை எப்பவும் இருக்குதுங்களா ஞாயித்துக்கிலம இருக்குதுங்களா இருக்குதுங்களா சரிங்க ஞாயித்துக்கிலம சாயந்தரமா வரோங்க ஆ சரிங்க கடையில் யார் நீங்கள் இருப்பீங்களா

ஆ சரிங்க ஆ சரிங்க சரி நாங்கள் வர்றோங்க ஆ சரிங்க வச்சிடுறேங்க ஆ சரிங்க